ஹலோ ஜெனிட்டா மீன் கடைங்களா எங்களுக்கு நான் வந்து உங்கள் கஸ்டமர் தான் எப்போதும் வாங்கிற மீன்காரங்க தான் எனக்கு மீன் வேணும் சீர் மீன் இருக்கா வஞ்சர அப்புறம் கிங் ஃபிஷ் மீனெலாம் இருக்கா இருக்கா ஒவ்வொரு கிலோ வேணும் மூணு மீன்லேயும் ரேட் என்ன வரும் சரி சரி கிங் ஃபிஸ்ஸு ம் ஆ சரி இப்போ கடையில் இருக்கீங்களா வியாவாரத்துக்கு வீட்டில் இருக்கீங்களா இப்போது கடையில் தான் எனக்கு வீட்டுக்கு தான் டெலிவரி பண்ணணும் எங்களுக்கு வர முடியாது வீட்டில் பிள்ளைகளு இப்போ இல்லை வேலைக்கு போயிருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து கட் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி கொடுத்துட்ணும் நீட்டாக ஆமாம் ஆ

ஆ ஓ அப்படி சரி டெலிவரி பாய்க்கு பைசா கொடுத்துட்லாம் ஒன்றும் பிரச்சினை இல்லை கட் பண்ணுறதுக்கு மூணு கிலோவுக்கு எவ்வளோ ஆகும் ஓகே அது ஒரு நூற்றி ஐம்பது ஆ மொத்தம் ரேட்டை போட்டு ஆ மொத்த ரேட்டு சொல்லிவிடுங்க பார்ப்போம்

எ ஆ அது தேவைப்படும் ரெண்டு நாள் கழிச்சி நான் வாங்கிவிடுவேன் இந்த மூணு மீனும் இப்போ வேணும் ஆமாம் ஆ சரி ம் கொஞ்சம் கொஞ்சம் கொழம்பு கொஞ்சம் பொரிக்கிற மாதிரி ஆனால் வந்து நல்லா பெரிய பீஸாக பொரிக்க ரௌண்ட்டு பீஸாக பெரிய பீஸாக போடுங்க கொழம்புக்கு கொஞ்சம் குறுக்கு பீஸ் போட்டுக்கோங்க ஆமாம் நல்ல மீனாக இருக்கணும் இப்போ நான் வைச்ச பிறவு உங்கள் கிட்டே டெய்லி வாங்கிகிட்டு இருக்கேன் ஆ ஆ ஆமாம் அப்படி ஐசாக இருந்துச்சுனா மறுபடி இன்னொரு நாள் உங்கள் கிட்டே வாங்க முடியாத அளவுக்கெலாம் ஆகிட கூடாது சரிங்களா ஆ சரிம்மா சரி சீக்கிரம் கொஞ்சம் கொடுத்து விடுங்க என்னம்மா இதில் கொஞ்சம் சீசன் நடந்துக்கிட்டு இருக்கா ஆ சரி ஓகே ஓகே